எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் ரொம்ப விசேஷமான கோயிலுங்க பக்கத்தில் வந்து ஒரு கிராமம் பக்கத்தில் சுற்றி ஒரு பத்து இருபது கிராமம் இருக்குதுங்க எல்லாேருமே அந்த மாரியம்மன் கோயிலுக்கு வருவாங்க சித்திரை மாதம் வந்து அந்த கோயிலில் வந்து பங்குனி கடைசியில் சாட்டுவாங்க பங்குனி சித்திரை டைமில் வந்து சாட்டுவாங்கங்க சாட்டினாங்கன்னா வந்து ஒரு பதினைஞ்சி நாள் பங்க்ஷனுங்க அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த அந்தய சுற்று பகுதியில் இருக்கிறவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த காரமாக அந்த மாதிரி எல்லாம் யாருமே வந்து தாளிக்கவோ அந்த மாதிரிலாம் எதுவே பண்ண மாட்டாங்க சாமி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறனால வந்து யாருமே வந்து ரொம்ப வந்து தாளிக்கிற ஐட்டம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஒரு மாதிரி எல்லாமே வந்து சாந்தமாக இருக்கிற மாதிரி சமையல் அந்த மாதிரி தான் தான் ரொம்ப தாளிப்பு இல்லாமல் இந்த காட்டாகருக்கறை இருக்கிற மாதிரிலாம் பண்ணாமல் ரொம்ப எல்லாம் இதாக பண்ணுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ போனிங்கனாலும் அந்த கம்பங்கூழ் அதெல்லாம் வரவங்க பக்த பக்தர்களெலாம் வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து கம்மங்கூழ் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் வந்து பக்தர்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்புறம் அன்றாடம் பார்த்தீங்கன்னா அன்னதானமும் இருக்குதுங்க பதினைஞ்சி நாள் சாட்டினா பதினைஞ்சி நாளும் அன்னதானம் எல்லாம் இருக்குதுங்க அதே மாதிரி வரவர்களுக்கு நீர்மோர் எல்லாம் அந்த வெயில் காலங்கிறதுனால வந்து பக்தர்களுக்கு நீர்மோர் அப்புறமேட்டு பழங்களெலாம் வந்து கொடுப்பாங்க இப்போது பாதை பா வர பாதையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நீர்மோர் பந்தலெலாம் போட்டிருப்பாங்க அதே மாதிரி வேண்டுதலாக இருக்கிறவங்க எல்லாமே வந்து பூவோடு அது அப்புறமேட்டு வந்து சங்கலி பூவோடு பெரிய பெரிய பூவோடெலாம் எடுப்பாங்க அதுக்கெனே ஒரு நாள் வந்து எல்லாேருமே வந்து மூணு நாள் பார்த்தீங்கன்னா சாமி நோன்பிக்கு முந்தின நாள் மூணு நாள் வந்து எல்லாேரும் அலகு குத்தி எல்லாம் போவாங்க அதெல்லாம் நாங்கள் வந்து பார்ப்போங்க அதில் சாமி விசே பண்டிகை அன்றைக்கு தாங்க எல்லா வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தடல்புடலாக வந்து நல்லா இதாக வந்து காரசாரமாக எல்லாம் இது பண்ணுவாங்க அந்த பதினைஞ்சி நாள் பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் கூட வந்து போட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு இது ஐதீகமாக ஃபாலோ பண்ணிகிட்டு வருவாங்க அது வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப பாக் கேட்கவே ஆச்சரியமாக இருக்குங்க சாமியும் அதே மாதிரி நல்லா வந்து அலங்காரம் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் இருக்குங்க சாமிக்கு மீனாட்சி அம்மன் அலங்காரம் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முருகர் அலமு அலங்காரம் வெங்கடேச திருப்பதி ஏழுமலையான் அலங்காரம் எல்லாமே எல்லாமே பண்ணுவாங்க அப்புறமேட்டு அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி சிவன் பக்தி சா பாதி சக்தி பாதி அந்த மாதிரி அலங்காரம் ஒவ்வொரு நாள் அப்படி சிறப்பாக இருக்குங்க ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா பணத்துலேயே அலங்காரம் பண்ணி வெச்சுருப்பாங்க அதெல்லாம் பார்க்கறக்கு அந்த காணக்கண் கோடி வேணும்னு சொல்லுவாங்களேலங்க அந்த மாதிரி இருக்கும் அது ரொம்ப சிறப்புங்க இந்த ஊரோட மாரியம்மன் கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க அது